வீட்டில் இருக்க மகத்துவம் எது மூலிகைகள் பார்த்திங்கன்னா துளசி ஓமவல்லித்தழை அப்பறம் இந்த மாதிரி நிறையா வகையான கீரைகள்லாம் மருத்துவ குணமாக நிறையா வளர்த்துட்ருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வளர்றதுனால் எந்த ஒரு நோய் நொடி இல்லை இப்போ வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் சளி இருமல் இந்த மாதிரி வந்துச்சின்னா துளசி இதையெல்லாம் போட்டு தண்ணி இந்த மாதிரி குடிப்போம் ஆண்ட்டி பையோட்டிக் இப்போ மருந்துக்களை வந்து பயன்படுத்துறதுனால் எந்த ஒரு நோய் நொடி வராமல் நாங்கள் வந்து அதை வந்து பத்திரமா பார்த்துக்குறோம்